ஹலோ நீங்கள் யார் ஆ மாட்டு டாக்டர் பேசுகிறோம் ஆமாம் ஆமாம் ஆமாம் என்ன ஆ மாட்டு மாட்டுக்கு என்னாகுது செய்தா ஆ ம் ஆ மாடு வந்து தண்ணியெலாம் நல்லா குடிக்கா வைக்கோல் வைக்கோல்லாம் சாப்பிடுதா அப்போ செமிக்காமல் இருக்குமா இருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க இஞ்சி சீரகம் அதெல்லாம் போட்டு நல்லா இடித்து சாறு எடுத்து தண்ணில கலந்து குடிக்க கொடுங்க எல்லாம் செமிச்சிடும் செமிச்ச உடன தண்ணி குடிக்க ஆரம்மிச்சிடும் ஆ அப்புறம் நாங்கள் வந்து இப்போது இப்போது கோ ஆடு கோழியெலாம் நீங்கள் வளர்க்கிறீங்களா ஆ ஆடு ஆடு கோழியெலாம் நல்லா இருக்கா கோழி வந்து ஆ எப்படி இருக்கு சீக்கு மாதிரி இருக்கா ஆ அப்போ வெயில் நேரம் அது வந்து அப்புடிதான் இருக்கும் என்ன செய்யுங்க நல்லா தயிர்ல சின்ன வெங்காயம் நல்லா நச்சி ரெண்டையும் கலந்து கொஞ்சம் கொடுங்க அதுக்கு கொஞ்சம் வீட்டில அடைச்சி போடுங்கள் வெயில்ல வெயில்ல பத்தாதிங்க அடைச்சி போடுங்கள் ஆடையும் கட்டி போடுங்கள் கோழி எல்லாம் கட்டி போடுங்கள் கோழியை அடைச்சி போடுங்கள் ஆடை கட்டி போடுங்கள் மாடை கட்டி போடுங்கள் நான் வந்து இப்போ பார்த்துகிட்டு காலையில் நாங்கள் வாரோம் வந்து உங்க பார்க்க வரோம் மாட்டை வந்து பார்த்துட்டு ஊசி போடுகிறோம் ஆ வீடு நான் வந்து கேட்டு வந் வீடு எங்கே இருக்குது ஆ நான் கேட்டு வந்துவிடுறோம் வந்துவிடுவோம் நாங்கள் வந்து ஊசி போடுகிறோம் காலையில் ஆ

ஆ வாத்துக்கெலாம் நீங்கள் அதுக்கு தனியாக மருந்து கொடுக்கணும் அதுக்கெலாம் பார்த்து மருந்து கொடுக்கணும் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் வந்து பார்த்துகிட்டு நாங்கள் மருந்து கொடுப்போம் அதுக்கெலாம் ஆ பார்த்து நாங்கள் பார்த்து மருந்து கொடுப்போம் ஆமாம் வாரோம் காலையில் வாரோம் உங்கள் வீட் ஆ